பெண்கள் அன்றாடம் சந்திக்கும் சவால்கள்ல நான் என்ன பார்க்குறேன்னா இன்னமும் அந்த ஆண்களின்க்கு கீழே தான் பெண்கள் அப்படிங்கிற ஒரு சில மக்கள் இருக்கிறதையும் நான் பார்க்குறேன் அவங்க அந்த விஷயத்துலருந்து இன்னும் வெளியே முழுசா வெளியே வர்ல வெளியே வந்திருக்காங்க இருந்தாலும் முழுசா வெளியே வர்லைங்கிற மாதிரி தான் என்னோடய பகுதி மக்கள்கிட்ட நான் பார்க்குறேன் ஆண்களின் அடிமைத்தன ஆண்களின் ஆதிக்கத்தையும் பெண்களின் அடிமையான வாழ்க்கையையும் இங்கே நான் அவங்க பெண்கள் வந்து அதிகமாக அவங்க வந்து டெய்லி லைஃப்ல சவால்களாக சந்திச்சிகிட்டு இருக்காங்கன்றதையும் இத்தனை வருஷத்தில் வந்து இந் நம்மளோடய இந்தியாவிலையும் சரி இல்லை நம்ம எங்களோடய தமிழ் நாட்லையும் சரி பெண்கள் வந்து அவங்களோட பங்குங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து டே பை டே ஒவ்வொரு நாளும் அவங்களோட பங்கு அதிகரிச்சிகிட்டே இருக்குன்றது தான் நான் பார்க்குறேன் விஷயமா இருக்கும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கோம்றதுக்கு மா ஒரு காலநிலை மாற்றம் மாறி இருக்கின்ற விஷயமும் இருக்குது அதே சமயம் பெண் ஆண்களின் ஆணாதிக்கமும் பெண்களின் அடிமைத்தனமான வாழ்க்கையும் இங்கே இருக்கின்றதையும் நான் பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் இங்கே கல்வியிலையும் சரி கல்வியும் வளந்துகிட்ருக்கு வேலை வாய்ப்புலேயும் சரி அவங்களுக்கான சம உரிமை சம வாய்ப்பு சம வேலை வாய்ப்பு சம கல்வி இது எல்லாமே எங்கள் மாவட்டத்தில் அது ஈக்குவலாக எந்த ஒரு வேறுபாடும் இன்றி ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இன்றி அவங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் முழு முழுமையாகவும் கிடச்சிட்ருக்குறதா தான் நான் பார்க்குறேன் பெண்களுக்கு இங்கே இந்தியாவில் பாதுகாப்பு இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஆனால் அது சில இடங்களில் சில தவறான மனிதர்களால் அது பாதிக்கவும் செய்யுதுங்கிற ஒரு விஷயமும் எங்கள் இந்திய நாட்டில் கண்டிப்பாக இருக்குது இதில் மறுக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை இதிலிருந்து கண்டிப்பாக ஆண்கள் கண்டிப்பாக தெரு இதிலேருந்து தெரிஞ்சிக்கிட்டு பெண்களும் நம்மளை போல் மனுஷங்க தான் அவங்களுக்கான ஒரு மதிப்பையும் நமக்கு அவங்களோடய அங்கீகாரத்தையும் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து அவங்களையும் மதிச்சு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களோடய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து அவங்களை வழிநடத்தி ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கணும்ங்கிறது தான் என்னோடய இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிற விஷயமா இருக்குது நன்றி